மே ஐ கம் இன் மேம் குட் மானிங் மேம் மேம் எனக்கு டிசி வேணும் மேம் இல்லை மேம் அப் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேம் அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு மேம் சென்னைக்கு அதனால் ஃபேமிலியோடு நாங்களும் போகிறோம் மேம் அதனால் டிசி வேணும் மேம் இல்லை மேம் அப்படி பண்ண முடியாது மேம் எல்லாேரும் வீட்டில் எல்லாேரும் போகிறாங்க மேம் என்னால் மட்டும் இங்கே தனியாக இருக்க முடியாது மேம் இல்லை மேம் இங்கே ரிலேட்டிவ்ஸெலாம் யாரும் இல்லை மேம் இது எங்கள் சொந்த ஊர் இல்லை மேம் அதனால் இங்கே யாரும் தெரிஞ்சவங்க இல்லை மேம் இங்கே ஸ்டே பண்ணி படிக்க முடியாது மேம் அதுதான் மேம் என்ன செய்வதுன்னு தெரியல என்ன மேம் பண்ணலாம் சரி ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் அப்படி ஆப்ஷன் இருந்தால் எனக்கு ஓகே தான் மேம்

ஓகே மேம் தேங்க்யூ மேம்